கலாச்சார மரபுகளெலாம் இன்னும் பின்பற்றிதான் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து மேரேஜ்ன்னு எடுத்துக்கிட்டனால் பொண்ணு பார்க்க போவாங்க பொண்ணு பிடிச்சி மாப்பிளை பிடிச்சிருச்சினா பொண்ணுக்கு மாப்பிளை பிடிச்சிருச்சினா மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருச்சினா இவங்க வீட்டில் இருந்து நாலு பேர் அவங்க வீட்டுக்கு போய்விட்டு வீடு நல்லாயிருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு வருவாங்க அப்புறம் மாப்பிளை வீட்டில் இருந்து வருவாங்க இவங்க வீடு நல்லா இருக்கா பொண்ணு வீடு நல்லாயிருக்கானு சொல்லிட்டு பார்க்க வருவாங்க அதுக்கப்புறமா ரெண்டு வீடும் சேர்ந்து அத்தை மாமா இவங்க சொந்தக்காரங்கள் பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்கள் மாப்பிளை வீட்டு சொந்தக்காரங்கள் இவங்க ரெண்டு வீடும் சேர்ந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க அதுக்கப்புறமா வந்து மேரேஜ்க்கு ஒன் வீக் முன்னாடி வந்து நலங்கு வைப்பாங்க ஃபர்ஸ்டு வந்து தாய்வீட்டு நலங்கு ரெண்டாவது வந்த அத்தை வீட்டு நலங்கு மூணாவது நாள் வந்து தாய்மாமா வீட்டு நலங்கு அப்படி சொல்லிட்டு வைப்பாங்க வைச்சதுக்கு அப்புறமா மேரேஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் நாலாவது நாள் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ்க்கு வந்து அருந்ததி பார்த்து அம்மி மிதித்துதான் மோதிரம் காலில் மெட்டி மாட்டணும் அப்படில்லாம் சொல்லுவாங்க அதுதான் பண்ணுவாங்க இன்னும் அந்த கலாச்சாரமெலாம் பின்பற்றி தான் வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கோவிலெலாம் கும்பாபிஷேகம் வரும் கும்பாபிஷேகமெலாம் வந்துச்சுனால் புதுசாக கோவில் கட்டி பெயிண்டெலாம் அடித்து அதுக்கப்புறமாதான் கும்பாபிஷேகம் வைப்பாங்க அப்போ ஊரில் இருந்து எல்லாம் வருவாங்க ஜனங்கெல்லாம் வருவாங்க அத்தை மாமா சொந்தக்காரங்கள் எல்லாம் வருவாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த கோபுரத்து மேலே வைக்கிற கலசத்தில் வந்து தானியங்களெலாம் வைப்பாங்க பயிர்கள் இதெலாம் வைப்பாங்க இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேலை செய்யும்போது கஷ்டமா இருக்கும் இந்த விவசாயிங்களுக்கெலாம் ரொம்ப மழை வரல ரொம்ப வறண்ட வானிலை மாரி இருக்குது இப்போ தான் மழை வந்திருக்குனா அவங்கள்ட்ட காசு எதுவும் இருக்காது அந்த டைமில் அதனால சொல்லிட்டு அந்த கோவிலில் கலசமெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த கலசத்தில் வந்து தானியங்கள் தானிய வகைகளெலாம் வச்சுருப்பாங்க அந்த கலசத்தில் இருந்து எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா எடுத்து கொடுத்தாங்கனா அது விளைச்சலுக்கு போட்டு விளைய வைப்பாங்க